ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க சரிங்க எத்தனை பேரு கீழப்பநல்லூர் அரியலூர்லேருந்து கேட்டு வர்றதா அரியலூர் ஆ எப்படியும் நூறுபா ஆகும் சார் நூறுபா ஆகுங்க இல்லைல்ல நாங்கள் மினிமம் போயிட்டு இருக்கோம் சார் நாங்கள் அது ஒரு ஆ ஆறு கிலோ மீட்டர் ஆகும் நாங்கள் வந்து மற்ற பஸ்ஸில் நூற்றி இருபது ரூபா வாங்குகிறாங்க நாங்கள் நூறுபா தான் போயிட்டு இருக்கோம் சார் வெள்ளிக்கிழமலாம் போவோம் நாங்கள் சவாரி இட்டு போவோம் அப்போ வந்து நாங்கள் நூறுபா தான் வாங்கிட்டு இருக்கோம் சார் நாங்கள் நாங்கள் கம்மியாக தான் வாங்குவோம் நாங்கள் நீங்கள் ரெண்டு பேர் தானே சார் ரெண்டு பேர் தானே சரிங்க சரிங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வர்ணுங்களா எப்படிங்க கீழப்பநல்லூர்னா பக்கத்தில் கலியப்பெருமாள் கோயில் இருக்குதுனு நினைக்கிறேன் கலியப்பெருமாள் கோயில் இருக்கும் ஆ சரி சரிங்க நீங்கள் போயிட்டு வர்றத பொறுத்து இங்கே மட்டும் நூறுபா கலியப்பெருமாள் கோயில்னா அது ஒரு சேர்த்து ஒரு இருபது ரூபா சேர்த்துக் கொடுங்க இருபது ரூபா சேர்த்துக் கொடுங்க ஆ இல்லை ரவுண்டாக போட்டுக் கொடுங்க இருநூறுவா போட்டுக் கொடுத்துருங்க நான் ரெண்டு ரெண்டு கோயிலையும் நான் காமிச்சுட்டு வந்துடுறேன் கீழப்பநல்லூர் மீனாட்சியம்மன் கோயில் தானே

அது கலியப்பெருமாள் கோயில் சரிங்க சரிங்க நான் வெயிட் பண்ணியே இழுட்டு வரேன் ஒன்றும் கூட்டம் இருக்காது ஒன்றும் அவ்வளோவா இருக்காது நான் வெயிட் பண்ணியே இழுட்டு வந்துடுறேன் உங்கள் ம் ரெ ரெடியாக இருக்கீங்களா இப்போ வரட்டுங் வரட்டுங்களா நானு இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ கலியப்பெருமாள் இதில் தான் இருக்கீங்க அரியலூர் தானே அரியலூர் எங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கீங்களா சரிங்க சரிங்க நான் வரேன் நான் அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுங்களா இப்போ சரிங்க சரிங்க சரிங்க நான் கம்மியாக தான் வாங்குவேன் நீங்கள் வேணால் மற்ற இடத்துலையும் கேட்டுப் பாருங்கள் கீழப்பநல்லூர்க்கு மட்டுமே நூற்றி இருபது ரூபா வாங்குவாங்க ஆ ஆ சரிங்க நான் வரேன் நீங்கள் இது பண்ணுங்கள் ஆ நான் கூட வழியில் ஏதாவது கோயில் இருந்தால் கூட போகிற வழியிலே அப்டி பார்த்துட்டு போகலாங்க போ போகிற வழியில் ஆ ஆ சரிங்க ஓகே ஓகே நான் வரேன் நான் அஞ்சு நிமிஷத்தில் வரேங்க அஞ்சு நிமிஷத்தில் வரேங்க